எனக்கு வந்து யூடியூப்பில் வந்து எந்த உணவு ரெசிப்பி சேனல் ரொம்ப பிடிக்குன்னா வந்து இந்த இந்தியன் ரெசிப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கும் அந்த சேனலில் வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக சொல்லிக் கொடுப்பாங்க இதில் என்ன ஒரு ஈஸி ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு நான் சொ எதுக்காக சொல்கிறேன்னா வந்து இப்போது வந்து எல்லாேர் வீட்லேயுமே வந்து எல்லாப் பொருளுமே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது நிறைய இருக்கிற நிறைய பொருள் இருக்கிற வீடும் இருக்குது நிறைய பொருள் இல்லாத வீடும் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க இப்போ ஏதாவது ஒரு இன்க்ரீடியண்ட்ஸ்செல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னால் வந்து ஓகே இது இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இல்லை இதுக்கு பதில் இது போட்டால் அந்த டேஸ்ட்டே வரும் இது வந்து ஜஸ்ட்டு ஒரு கலருக்காக இல்லை ஸ்மெல்லுக்காக இப்படி தான் யூஸ் பண்ணுவோம் இது இல்லைன்னாக்கூட ஓகே இல்லை அந்த ஸ்மெல்லு உங்களுக்கு வருணுன்னால் நீங்கள் இது வேறு ஏதாவது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அது அதையும் சொல்லுவாங்க அது வந்து அவங்கக் கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு பொருளை தான் சொல்லுவாங்க அதனால் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு அவங்கக் கிட்டே பிடிச்சதே இந்த ஒரு விஷயந்தான் ஏன்னால் வந்து அவங்களோட வீடியோவை பார்த்துட்டு இவங்க அவங்க அப்படின்னு இல்லாமல் எல்லாேராலையும் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து அவுக்ஷங்களோட பேச்சு அவங்களோட சமையல் அதுலேயே வந்து அவங்களுக்கு வந்து தெரிய வைக்கிறாங்க அவங்க அதனால் வந்து எனக்கு ரொம்பப் பிடிக்கும் அவங்களோட சேனல் வந்து நெக்ஸ்ட்டு வந்து அவங்க வந்து ஆ எப்படி ஃபஸ்ட் டைம் பண்ணு பண்ணும்போதே எப்படி வந்து நல்லா பண்ணலாம் ஈஸியாக பண்ணலாம் ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறா மாதிரியே இல்லாமல் ஒரு சுவையை வந்து எந்த சுவையோ அந்த அளவுக்கு நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த சேனலில் வந்து அவங்க சொல்லுவாங்க நம்ம அவங்க சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சோன்னால் வந்து அவங்க சொன்ன டேஸ்ட்டுக்கே வந்து அது வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நானும் அதை செஞ்சுப் பார்த்துருக்கேன் எனக்கு அது ரொம்பவும் பிடிக்கும் அது நானும் நிறைய அவங்களோட வீடியோ பார்த்து தான் நான் வந்து நிறைய செஞ்சுருக்கேன் இன்னொன்னு வந்து நம்ம எத்தனைப் பேருக்கு சமைக்க போகிறோம் இந்த ஒரு இந்த ஒரு ஐட்டம் சமைக்கப் போகிறோம் அப்படின்னா வந்து இது இவ்வளோ பேருக்கு நம்ம எப்படி செய்கிறது எவ்வளோ செய்கிறது அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா தெரியாது ஏன்னால் வந்து இப்போது நம்ம வீட்டில் வந்து ஒரு நாலுப் பேருக்கு சமைத்து சமைத்து நம்ம பழக்கிட்டிருப்போம் திடீரென்னு வந்து நம்ம வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் யாராவது வராங்க அப்படின்னா அவங்களுக்காக நம்ம இதை ஸ்பெஷலாக செய்கிறோம் அப்படின்னா வந்து அவங்க நிறையப் பேர் வருவாங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கறவங்களும் சேர்த்து கொஞ்சம் அதிக ஆட்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இவ்வளோ பேருக்கு சமைக்கணும்னம்போது நம்ம வந்து எவ்வளோ அளவு போடணும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியாது ஆனால் அந்த வீடியோவில் வந்து இப்போ நம்ம எந்த ஒரு சாப்பாடோ இல்லை ஸ்வீட்டோ இல்லை இது நான்வெஜ் ஐட்டமோ இந்த மாதிரி எது செஞ்சாலுமேக்கூட அவங்க வந்து சொல்கிறதே வந்து நம்மளுக்கு வந்து அளவு தெரிஞ்சுரும் இது வந்து இவ்வளோ பேருக்கான ஒரு அளவு இது இதில் வந்து இவ்வளோ பேர் சாப்பிட முடியும் நீ இந்த இவ்வளோ மாவு எடுத்தால் இவ்வளோ பேருக்கு இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து செய்யும் போதே அவங்க சொல்லி சொல்லி செஞ்சு செஞ்சுக் காட்டுவாங்க அவங்க அதனால் வந்து இப்போ அவங்க செய்கிறது கம்மியாக தான் செய்வாங்க ஆனால் வந்து நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்து இப்போது ஒரு நாலு பேருக்கு இவ்வளோ அளவு சொல்கிறாங்கன்னா அப்போ நம்ம வீட்டில் இன்னும் நாலு பேர் எக்ஸ்ட்ரா இருக்காங்கன்னால் அதை வி அது மாதிரி இன்னும் ஒரு மடங்கு வந்து நம்ம சேர்த்துக்குலாம் அப்படின்ற ஒரு ஐடியா நம்மளுக்குள்ள வரும் அதனால் வந்து இது பொருள் வந்து கம்மியாகிறதுக்கு அதிகமாகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்காது அதுதான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் இவங்கக் கிட்டே இன்னொன்னு வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீங்கள் வந்து அதிகமாக ஏதாவது உப்போ காரமோ ஏதாவது போட்டுவிட்டா வந்து அதுக்குமே வந்து அவங்க வந்து ஒரு டிப்ஸு மாதிரி கொடுக்குறாங்க உப்பு அதிகமாக இருந்துச்சுன்னால் இதை பண்ணணும் இந்த சா எக்ஸாம்பிளுக்கு வந்து உப்பு அதிகமாக ஆகிடுச்சின்னா வந்து உருளக்கிழங்கு சேருங்கள் அதில் வந்து உருளக்கிழங்கு சேர்த்திங்கன்னா வந்து அதில் வந்து உப்பு சுவை வந்து கொஞ்சம் கம்மியாக்கிடும் அந்த உருளக்கிழங்குல்லாம் வந்து அதை உறிஞ்சுரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து இந்த புளிப்புச்சுவை அதிகமாக ஆகிடுச்சின்னா வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அப்புறம் உப்பு இது எல்லாம் வந்து லைட்டாக தண்ணியில் கரைத்து அதில் சேர்க்கும்போது வந்து நம்மளுக்கு வந்து அந்த உப்போடய சுவை வந்து கொஞ்சம் கா புளிப்போடய சுவை வந்து கொஞ்சம் இல்லாமல் போகும் கொஞ்சம் கம்மி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த இப்போ ஸ்கூலுக்கு போகிறவுங்க ஆஃபீஸ் போகிறவுங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்குலாம் வந்து வந்து சீக்கிரமாக வந்து செய்கிறதுக்கு முடியாது ஆஃபீஸ் டைமில் ஸ்கூல் டைம்லெல்லாம் அதுக்காகவும் கூட அவங்க வந்து ஒரு டிப்ஸு மாதிரி கொடுப்பாங்க இப்போ சாம்பார் செய்யணுன்னால் சாம்பார் பொடி அப்புறமா வந்து இந்த சட்னிக்கான இது அந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து டிப்ஸு மாதிரி கொடுப்பாங்க இப்போ சாம்பார் பொடி வந்து நம்ம அதுக்கும் வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு அது ஒரு தனியாக ஒன்று ஒரு வீடியோ போட்டு அவங்க வந்து நம்மளுக்கு காட்டுவாங்க அந்த வீடியோவை பார்த்து நம்மளே வந்து எந்தெந்த குவான்டிட்டி போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வாட்டி அவங்க சொல்கிற அளவேப் போட்டு நம்ம செஞ்சுப் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சி அவங்க சொல்கிற சுவையே இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம வேணால் அது வந்து அதிகமாக்கிக்கூட நம்ம அதை வந்து பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி பண்ணும் போது வந்து நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக ந ரெடி ஆகிடும் சாம்பார் அப்புறம் வந்து சுவையும் வந்துட்டு கூடுதலாக இருக்கும் நம்மளுக்கு அதனால் வந்து இவங்களோட டிப்ஸு அப்புறம் சமையல் இது எல்லாமே வந்து நம்ம வந்து செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இவங்க மட்டும் இல்லாமல் இந்த டா டாடி ஆறுமுகம் சமையல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் கூட நான் பார்த்துருக்கேன் அவங்கக் கூட வந்து நல்லாவே செய்கிறாங்க ஒரு நாலஞ்சுப் பேராக சேர்ந்து நல்லாவே பண்ணுறாங்க அவங்க எது எந்த இடத்துல சேர்க்கணும் எது எந்த அளவு வந்து அதை வதக்கணும் அப்படின்ற ஒரு அளவு வந்து அவங்களுக்கு நல்லா பக்குவமாக எடுக்கணும் அப்போ தான் இந்த சுவைக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நல்லாவே சொல்கிறாங்க அது அவங்கக் கிட்டேருந்து நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது இவங்க வந்து இது தான் அது தான் இது மட்டும்தான் செய்வோம் அப்படின்லாம் இல்லாமல் இருக்கிற எல்லா ஐட்டமும் செய்வாங்க நல்லாவே செய்வாங்க அவங்க பேச்சு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அவங்க சொல்லிட்டு சொல்லிட்டு போடுறது இது போடலாம் அது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுற ஒரு அளவு வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி நெக்ஸ்ட்டு வந்து இவங்க வந்து இதை வந்து வீடியோவுக்காக மட்டும் செய்யாமல் நெ அவங்க செய்கிறது ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளுக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க நம்ம சொல்லிக் கொடுக்குறது நான் ஒரு விஷயமா இல்லாமல் அந்த செஞ்சதை வந்து அந்த செஞ்சதை வந்து அந்த செஞ்சதை வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த முதியோர் இல்லம் அப்புறம் சின்னப்பசங்களெல்லாம் வந்து அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களெல்லாம் வந்து அவங்க கூப்பிட்டு அந்த மாதிரி ஒரு பசங்களை அப்புறம் முதியோர்களை அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்க சாப்பாடு போடுறாங்க அந்த விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இது வந்து எல்லாேருக்குமே வந்து அவங்க செய்கிறது ரொம்பவே ஒரு பயனுள்ளதாக இருக்குது இவங்க அவங்கன்னு மட்டும் இல்லை எல்லாேருக்குமே பயனாக தான் இருக்கும் பார்க்குறவங்களுக்கும் பயனாக இருக்கும் அவங்க செஞ்ச அவங்களுக்கும் பயனாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த சாப்பாடு வந்து இந்த மா இந்த மாதிரி ஒரு ஒரு சிலர் வந்து இந்த வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க அவங்களுக்குல்லாம் வந்து இது ஒரு நல்ல ஒரு ந சாப்பாடாக இருக்கும் அதனால் வந்து இவங்களோடசேனல் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த டிவி சேனல் எல்லாம் கூட பார்த்துருக்கேன் இந்த அஞ்சறைப்பெட்டி அப்படின்லாம் கூட ஒரு ஷோ வந்து பண்ணுவாங்க அதுலெல்லாமேக்கூட வந்து இந்த பாயாசம் பருப்புப் பாயசம் செய்கிறது அதெல்லாமே அதில் நான் அதுலிருந்து தான் கற்றுக்கிட்டேன் எனக்கு பருப்புப் பாயாசன்னால் ரொம்ப பிடிக்கும் அந்த பருப்புப் பாயசம் வந்து எப்படி செய்யணும் அந்த பருப்பை வந்து எந்த அளவுக்கு மிதமான அளவுக்கு வந்து நம்ம வறுக்கணும் அது எதுக்கு அதனோடய கலர் வந்து எந்த அளவுக்கு வந்து பக்குவமாக எடுக்கணும் இந்த இந்த பருப்புக்கு வந்து இவ்வளோ தான் வெல்லம் போடணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே அவங்க சொல்லியிருந்தாங்க அவங்க சொன்ன அளவையே வச்சு நான் ஒரு நாள் வீட்டில் செஞ்சுப் பார்த்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்தமாதிரி நான் பார்த்து பார்த்து தான் இந்த வீடியோஸ் அப்புறம் இந்த டிவி நிகழ்ச்சியில் நடக்கிறது அப்புறமா இந்த குக்கு வித் கோமாளி இந்த விஜய் டிவியில் குக்கு வித் கோமாளி போடுவாங்க அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது பார்க்கறதுக்கே வந்து ரொம்பவே வந்து ஒரு காமெடி ஒரு சமையல் எல்லாமே சேர்ந்து இருக்கும் அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சி இருந்துச்சு அதில் வந்து ரொம்பவே வந்து நம்ப கேள்விப்படாத ஒரு சாப்பாடாக இருக்கும் அவங்க செய்கிறது எல்லாமே அதெல்லாமே வந்து புதுசாக கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும் எனக்கு அது அதனால் வந்து ஒரு புது ஒரு விஷயம் கற்றுக்குறோம் இந்த மாதிரி ஒரு சாப்பாடு இருக்கா அப்படின்றது வந்து எனக்கு வந்து அப்போதான் தெரியும் எனக்கு அதனால் வந்து இது குக்கு வித் கோமாளி பார்க்க ஆரம்பித்தேன் நான் அந்த கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் காரக்கொழம்பு அதெல்லாமே வந்து நான் அதில் தான் கற்றுக்கிட்டேன் நான் இந்த கனிமொழி அவங்கன்ற ஒருத்தவங்க வந்து இதை பண்ணியிருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்து இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நல்லா பாராட்டி இருந்தாங்க நானும் சரி வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் செஞ்சேன் தக்காளி சாதத்துக்காக செஞ்சுருந்தேன் அது சூப்பராக இருந்துச்சு அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி நான் அதிலேருந்து தான் நான் வந்து அந்த குக்கு வித் கோமாளியில் செய்கிறதுலாம் வந்து பார்த்துப் பார்த்து எது நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கே எது நம்மளுக்கு சாப்பிட்ணுன்ற ஒரு எண்ணம் தோணும் அந்த மாதிரி எது இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அதை பார்ப்பேன் பார்த்து என்னென்ன போடுறாங்க அது எவ்வளோ எவ்வளோ அளவு போடுறாங்க அப்படின்னு நான் பார்ப்பேன் பார்த்துட்டு இதை நம்ம வீட்டில் செஞ்சுப் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் செஞ்சுப் பார்த்தேன் இன்னொன்னு வந்து அதில் வந்து ஒரு ப்ரசெண்ட்டேஷன் சொல்லி அவங்க அது எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வர சாப்பாட்டெல்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து அதை நீட்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க அதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போதான் நான் கற்றுக்கிட்டு தெரிஞ்சு கற்றுக்கிட்டேன் அதை தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த ஒரு சாப்பாடு வந்து ஒருத்தருக்கு வந்து நம்ம ஒரு தட்டில் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதுன்னா வந்து நம்ம சும்மா அப்படியே தட்டில் போட்டோமா கொடுத்தோமா அப்படின்றது இல்லாமல் ஒரு தட்டில் போடும் போதே அது வந்து எப்படி மொத்தமாக போடாமல் ரைஸ் கொஞ்சம் போட்டு அதுக்குக்கூட நம்ம ஏதாவது பொரியல் வைச்சோன்னா அதெல்லாம் வந்து எப்படி வந்து அந்த தட்டில் போடணும் அதுவே ஒரு வந்து பார்க்குறதுக்கு வந்து சாப்பிட்றதுக்கும் அந்த ஐட்டம்ஸெல்லாம் வந்து நல்லா இருக்கா இல்லையான்றது வந்து ஒரு ஒரு நீட்டாக ஒரு இது தர்றது வந்து அது தான் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் அதனால் வந்து எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி நான் ஒரு ஒரு வீடியோலேயுமே ஒரு ஒரு யூடியூப் சேனல் அப்புறம் இந்த குக்கு வித் கோமாளி இதிலெல்லாமே வந்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் நான் இதுயெல்லாம் வந்து என்னோடய லைஃப்புக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து என்ன சொல்வாங்கன்னால் வந்து விருந்தாளிகளெல்லாம் வந்தாங்கன்னால் வந்து உனக்கு சமைக்க தெரியல என்ன இது இப்படி இருக்குது பார்க்கவே இது இன்னும் கொஞ்சம் கலராக இருந்தால் தானே சாப்பிட்ணுன்ற ஒரு எண்ணம் வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க நான் அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்களே என்ன இப்படி சொல்கிறாங்களே அப்படி சொல்லி நமக்கு சமைக்க தெரிலயோ அப்படின்னு நினைச்சி நான் இந்த மாதிரி வீடியோஸ் அப்புறம் வந்து டிவி நிகழ்ச்சி இதெல்லாமே பார்த்துப் பார்த்து நான் வந்து கற்றுக்கிட்டேன் இதை ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டேன் இப்போது இருக்க வந்து இப்போது எங்கள் ரிலேஷன்ஸ்செல்லாம் யாராவது வந்தாங்கன்னால் வந்து இது நீ செஞ்சியாமே உங்கள் வீட்டில் சொன்னாங்க இது நல்லாயிருந்துச்சின்னு அது எனக்கு செஞ்சுத் தரீயா இன்றைக்கி அப்படின்னு சொல்வாங்க நானும் அதை செஞ்சுத் தந்தேன்னால் என்ன எப்படி பேசுனாங்களோ அவங்க வந்து பரவாயில்லையே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கியே இது நான் பண்ணிணாலே இந்த அளவுக்கு நான் செய்வேனான்னு எனக்கு தெரியல இந்த இந்த பாயாசத்தை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் எதுவுமே நான் இந்த மாதிரி யூடியூப் பார்த்து செஞ்சேன் அதுலேருந்து கற்றுக்கிட்டேன் நான் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் சரி நான் அது வந்து நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து இதன் மூலிமா வந்து நிறைய விஷயம் அவங்களுக்கு தெரியாத சாப்பாடு தெரியாத இந்த ஜூஸ் ஸ்நாக்ஸு அதெல்லாமே வந்து கற்றுக்கிட்டு இப்போ அவங்க பசங்களுக்கு அவங்களும் செஞ்சுத்தரு தந்துகிட்ருக்காங்க இந்த முறுக்கல்லாம் கூட எனக்கு சரியாகவே போடத் தெரியாது அந்த மாவு எந்த ஒரு பதத்தில் இருக்கணும் அது எப்படி சுற்றணுன்னுக்கூட தெரியாது அந்த இந்தியன் ரெசிப்பிஸ்சில் வந்து இது எப்படி பண்ணணுங்ற ஒரு அளவு வந்து நான் கற்றுக்கிட்டேன் இடியாப்பமும் அவ்வளோதான் நான் அவங்கள பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் இடியாப்பன்னா வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் அந்த இடியாப்பத்தை வந்து எப்படி மாவு வந்து ரெடி பண்ணணும் அப்படின்றது வந்து எனக்கு செய்யத் தெரியும் ஆனால் வந்து இந்த மாவு ரெடி பண்ணுறது வந்து எப்படி எந்த பக்குவம் அப்படின்றது எனக்கு தெரியாது அதனால் நான் வந்து அவங்கக் கிட்டே வந்து அந்த இடியாப்பத்தை கற்றுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மட்டன் கொழம்புன்னா வந்து எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்வாங்க ஆனால் உனக்கு செய்யத் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எங்கே மட்டனே வாங்கிட்டு வர மாட்டாங்க அதனால இந்த யூடியூப்லேயே வந்து இந்த இந்தியன் ரெசிப்பிஸ் அப்புறம் இந்த டேடி ஆறுமுகம் சமையல் இது ரெண்டுத்தையும் பார்த்துப் பார்த்துப் பார்த்தே நான் வந்து ஒரு அளவுக்கு நான் வந்து இந்த நான்வெஜ்ஜெல்லாம் வந்து சமைக்க கற்றுக்கிட்டேன் நான் அதுவே எனக்கு வந்து ரொம்ப இப்போ ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது பெருமையாகவும் இருக்குது ஏன்னால் வந்து இதுக்கு முன்னாடி வந்த எல்லா கெஸ்ட்டுமே வந்து நீ அந்தளவுக்கு சமைக்கல அந்தளவுக்கு சமைக்கலன்னு சொல்லி எல்லாேருமே என்ன கஷ்டப்படுத்துவாங்க நான் வந்து எல்லாேரும் வர்றாங்களேன்னு சொல்லி நான் நிறைய செய்வேன் நான் ஆனால் அது வந்து உப்பு இல்லை ரொம்ப உப்பு கம்மியாக இருக்குது இது இன்னும் இவ்வளோ வெந்திருக்கு வெந்திருக்கலாம் இது இன்னும் இதில் காரம் போட்டிருக்குலாம் இதில் காரம் ஜாஸ்தியாக இருக்குது நிறைய சொல்வாங்க அதனால் வந்து நான் என்ன பண்ணுவேன்னால் வந்து ரொம்பவே அது எனக்கு கஷ்டமாயிடுச்சின்னு சொல்லி இந்த மாதிரி சரி நம்ம இந்த மாதிரி வீடியோஸெல்லாம் பார்த்து கொஞ்சம் கற்றுக்கலாம் யாருக்கிட்டேயும் நம்ம கேட்கத் தேவையில்லை அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எனக்கு அது அப்போதான் வந்துச்சு எனக்குள்ளே அதனால் வந்து நான் இதை சரி இதை நம்ம விடக்கூடாது நம்ம இந்த மாதிரி பேர் எடுத்தவங்க நல்லா செய்கிறோம் அப்படின்ற ஒரு பேர் எடுக்கணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதெல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன் இதெல்லாம் பார்த்து தான் நான் வந்து இப்போது வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்குன்னா வந்து இந்த நம்ம கையிலே இருக்குது ஃபோனு நம்ம எப்போ எது வேணுமோ நம்ம அதை வந்து எடுத்து பண்ணிக்கலாம் எந்த ஒரு ஃபுட்டு பண்ணணுமோ எந்த இத ஜூஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இல்லை ஐஸ் க்ரீம் அந்த மாதிரி எதாவது பண்ணணுன்னால்கூட இதை பார்த்தவோன்னே அப்படியே டக்குன்னு ஆ ஓகே இதை பார்த்துட்டோம் ஆ இதெல்லாம் எடு அதெல்லாம் எடு அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுத்து செஞ்சுக் கொடுத்து விட்ருவோம் அதனால் எனக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு இது மூலிமா தான் நான் எல்லாம் கற்று கற்றுக்கிட்டனே ஆனால் வந்து அதனால் இது வந்து நான் மறக்கமாட்டேன் நான் பெரியவங்கக் கிட்டேக்கூட நான் எதுவும் அந்தளவுக்கு நான் கேட்டுக்க மாட்டேன் இது சொல்லிக் கொடுங்க அது சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னால் அவங்க சொல்கிறது வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு புரியுமா புரியாதான்னு தெரியாது அதனால் யூடியூப் பார்ப்பேன் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி பார்த்துட்டு எதுக்கு அடுத்து எது போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் பார்த்துட்டு அதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நான் அதை போட்டுவிட்டேன்னா அது வந்து கரெக்டாக இருக்குது ஓகே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்வாங்க பிரியாணி கூட நான் லாஸ்ட் டைம் அப்படி தான் பண்ணிணேன் நான் போன டைம் நான் பண்ணப்போது நல்லாவே இருந்துடல பிரியாணி அப்போது இந்த வீடியோ நான் பார்த்துட்டு நான் பண்ணப்போது வந்து நல்லா ஒரு மாதிரி குழைஞ்சிப் போகாமல் அரிசி எல்லாம் உதிரி உதிரியாக வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்பவே வந்து எனக்கே பிடிச்சிருந்துச்சி இதனால் வந்து நம்மளுக்கு வரும் நம்ம ஏன் விடணும் நம்ம இந்த மாதிரி இன்னும் வீடியோயெல்லாம் பார்த்து நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு நிறைய சமையல் நம்ம செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கவங்களெல்லாம் செஞ்சுத் தரலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எனக்கு அப்போ தான் வந்துச்சு அதனால் எனக்கு வந்து இந்த இந்த யூடியூப்பில் அப்புறம் இந்த டிவி நிகழ்ச்சிலெல்லாம் போட்டாங்கன்னால் நான் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்ப்பேன் இது தான் என்னோடய சமையலுக்கான ஒரு விஷயமா வந்து இந்த மாதிரியான வீடியோயெல்லாம் பார்த்து தான் நான் வந்து இதை கற்றுக்கிட்டேன்